ஹலோ ஊபர் சர்விஸுங்களா நான் தாமோதரன் சார் நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் எங்களுக்கு ஒரு சவன் மெம்பர்ஸ் போகிற மாதிரி ஒரு பெரிய கேப் தேவைப்படுதுங்க சார் இப்போ தான் ஏர்போர்ட் வெளியே உங்களுடைய கூப்பன் இதை பார்த்தேன் ஒரு டிஸ்கோண்டு கூப்பன் போயிட்டுருக்குன் பார்த்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வேறு வேறு கேபு இது எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கேன் ஊபரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணியிருக்கேன் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் ஆன் யுவர் ஃபஸ்ட் ரைடு அப்படின் ஒரு கூப்பன்ருக்கு அதில் போட்டு நான் புக் பண்ணால் எனக்கு அந்த புக்கிங் ரெஜிஸ்ட்ரே ஆக மாட்டேங்கிது சார் ஸோ நீங்கள் எதாவது இப்போது உங்கள் சைட்டில் இருந்து எதாவது அவைல் பண்ண முடியுமாங் சார் அப்படின் பார்த்து சொல்ல முடியுங்களாங் சார் சார் நான் இப்போ தான் புக் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த நம்பரில் இருந்து நான் ஊபர் யூஸ் பண்ணதே இல்லை இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வே ஒர்க் ஆகாது அப்ளே ஆகாதுன் சொல்கிறீங்க சரி ஒன்றும் பிரச்சின இல்லை சார் இப்போ நாங்கள் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கோம் ஏர்போர்ட்டில் இருந்து திருப்பூர் வரைக்கும் போகணுங் சார் எவ்வளோ ஆகுங் சார் அரௌண்ட் வந்து ஒரு ஃபாட்டி ஃபாட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வருது இப்போ கேப் கேப்பில் லக்கேஜஸும் நிறைய இருக்குது எவ்வளோ ஆகுன் பார்த்து சொல்ல முடியுங்களாங் சார் ஏன்னால் ஒயில் கம்பேரிங் டு அதரு அதர் டேக்ஸி சர்விஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சொல்கிறாங்க நீங்கள் என்னடான்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அதிகமாக சொல்கிறீங்க எதாவது கம்மி பண்ணி தர முடியுமா ஏன்னால் நியூ கஸ்டமர் எனக்கு அந்த அந்த டிஸ்கவுண்டும் இல்லைன் சொல்லிகிட்டீங்க இப்போ இந்த ஆஃபரும் கொடுக்கலன்னா எப்படி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் இதில் ரிஜிஸ்ட்ரு பண்ணுவேன் ஆல்ரெடி நான் நிறைய கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணாமல் இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலையுமே நிறைய ஓப்பனிங் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இதில் ஆஃபர்ஸ் கொடுக்கலன்னா எப்படி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுது யூஸ் பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் யோசிச்சி பாருங்க நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சஜ்ஜஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ஊபரு தான் சஜ்ஜஸ் பண்ணுவேன் நீங்கள் இந்த ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறது வேறு ஒன்றும் இல்லைங் சார்